இப்போ வந்து தமிழ் வந்து ரொம்பவுமே பாதிக்கப்பட்டுவிட்டு இருக்குதுங்க எல்லா பக்கம் போனால் இங்கிலீஷ்த்தில் தான் பேசுகிறாங்க இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் தான் அதிகமாக குழந்தைகள் எல்லாம் சேர்த்துறாங்கோ வெளிநாடு போய் படி வேலை வெட்டி செய்கிறதா இருந்தால் இங்கிலீஷ் தான் ரொம்ப முக்கியன்னு தெரிஞ்சுட்டு அதை இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்கா ஆர்வமாக இருக்கிறாங்க வேறு ஒருத்தர் வந்து இங்கிலீஷ்சில் பேசினாங்கூட அவங்க பேசுகிறத பார்த்து நம்ம குழந்தைகளும் இங்கிலீஷ்சில் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கிலீஷை இது பண்ணிட்ருக்கிறாங்க தமிழ் மொழி யாரும் வளர்த்துகிறதில்ல